சுயஉதவி குழுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னு கேட்டீங்கனா நம்ம நாட்டில் வந்து பெண்கள்ங்கறது வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி நல்லா இது பண்ணுறவங்க ஓகேங்க இந்த ஒரு சில விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்றவங்க வீட்டில வந்து என்ன சொல்கிறது ரொம்பவும் கணவரை இழந்துருகிறவிங்க இந்தமாதிரி நிறைய பெண்மணிகள் வந்து ஒரு வேலை கிடைக்காம ரொம்ப திண்டாடிகிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் சுய உதவிக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர்றது மூலியமாக இவங்க எல்லாமே அந்த வேலைவாய்ப்பு பெற்று குடும்பத்தையும் சரி மற்ற எல்லாத்தையும் நீட்டாக வந்து பாத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடைக்குதுங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால எந்த விதமான ஒரு பெண்களும் வந்து இந்த இடத்துட்ட கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவிங்க அது சொ கணவர் கணவரை இழந்து தனியாக இருக்கிறவிங்க வேற ஒரு வேற ஒரு காரணங்களாலும் சில பல காரணங்களாலும் ஒதுக்கப்பட்டு தனியாக இருக்கிறவிங்க இந்த மாதிரி இருக்கிறவிங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்களும் இந்த நாட்டில் வந்து என்ன சொல்கிறது சம்பாதிச்சி நாங்களும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குதுங்கிறது பரவாயில்லை